இந்த பகுதியில் வந்து நிறைய பறவைங்கள் இருக்குது எங்கள் வீட்டு பக்கம் குருவி காக்கா வாத்து மயில் இந்த மாதிரி பறவைங்கள்லாம் இருக்குது எனக்கு வந்து மயில் ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டால் மயில் வந்து தோகையை விரிச்சு மழை வரும்போது நல்லா ஆடும் அப்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அதனால் எனக்கு மயில் பிடிக்கும் குயில் சத்தமும் பிடிக்கும் குயில் வந்து கூவுவது ரொம்ப காதுக்கு இனிமையாக இருக்கும் அதனாலே குயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும்